நான் போயிட்டு ஒரு அனாத ஆஷ்ரமத்தில் வந்து ஒரு பாட்டு பாடினேன் அந்த பாட்டு பாடுறப்போ நான் என்னையே மறந்து மெய்சிலிர்த்து பாட ஆரமிச்சிவிட்டேன் என் கண்லருந்துமே தண்ணி வர ஆரமிச்சிருச்சி பாடல் கேட்டவங்க கண்லருந்துமே தண்ணி வர ஆரமிச்சிருச்சு பாடி முடிச்சவொன்னே அங்கேருந்த ஆசிரியர்கள் அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே பாடின பாட்டை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது